தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கவேண்டிய சுற்றுலா தலம் நிறையவே இருக்குது அதில் பார்த்தீங்கனா தஞ்சை பெரிய கோவில் அது வந்து ராஜராஜ சோழனாலே கட்டப்பட்டது அங்கே இருக்கற ஒரு யானையாக இருக்கட்டும் அந்த ஒரு நந்தியாக இருக்கட்டும் அந்த கோவிலோடய கோபுரமாக இருக்கட்டும் அது பார்க்கவே அவ்வளோவு அழகாக இருக்கும் அதை வந்து பார்க்கிற சுற்றுலா தலம் சுற்றுலா பயணிகளும் சரி அஹை பார்த்து வியந்துவிட்டு தான் போவாங்க அடுத்தது பார்த்தீங்கனா செஞ்சி செஞ்சிலிருக்க ராஜா கோட்டை ராணி கோட்டை அப்போது அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜா ராணி அவங்க பயன்படுத்திய ஒரு பொருட்களை வச்சு அது வந்து ஒரு சுற்றுலா பாலம் தலமா இது இது பண்ணுறாங்க அதை பார்க்கவும் நிறைய பேரு சுற்றுலா பயணிகள் வந்து போகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கனா ஊட்டி ஊட்டி வந்து மழலை மலைகளின் ராணினே சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கனா அந்த மலையாகருக்கட்டும் மலையோடு மேகத்தை சேர்ந்து பார்க்கும் போது அவ்வளவு அழகாயிருக்கும் அடுத்தது ஏற்காடு ஏற்காடு வந்து சின்ன ஊட்டினே சொல்லலாம் அப்படி தான் இருக்கும் அந்த ஏற்காடும் குற்றாலத்தில் பார்த்தனா நீர்வீழ்ச்சி தான் ஃபேமஸ் கன்னியாகுமரியிலே திருவள்ளுவர் சிலை இருக்கட்டும் அங்கே அந்த கடல் அது அந்த மாதிரி இருக்குது அடுத்தது பார்த்தீங்கனா பாண்டியிலே வந்து ஆரோவில் பீச்சு கடலூரிலே வந்து சில்வர் பீச்சு சென்னையில் மெரினா பீச்சு அந்த மாதிரி இந்த கடல் கடற்கரையாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் நல்ல குளிர்ச்சி வெளைராதுக்கு அது அந்த அலையோடு ஒரு வேவ் அதெலாம் பார்க்கவே ரொம்ப அழகாயிருக்கும் அடுத்தது வந்து பிச்சாவரத்தில் வந்து போட்டிங் அது சு அது ஒன் ஹவர் போட்டிங் அதை சுற்றி ந நடுவில் அந்த ஒரு ஏரி மாதிரிக்கு போகும் ரெண்டு பக்கமும் சுற்றி பார்த்தீங்கனால் ஒரே மரம் அதை பார்க்க அவ்வளோ ஒரு அழகாயிருக்கும் சிதம்பரத்துலே பார்த்தீங்கன்னா நடராஜர் கோவில் அடுத்தது ராமேஷ்வரம் ராமேஷ்வரம்தாங்க இந்த பாம்பன் பாலம் வந்து அவ்வளோ ஒரு அழகு அந்த காலத்தில் அந்த கடலில் ஒரு ட்ரெயின் போகிற அளவுக்கு ஒரு பா பாம்பன் பாலம் கட்டி அதில் ட்ரெயின் போவதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கனா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் அதுவும் ஒரு அழகான ஒரு இது தான் இது இது மாதிரி நிறைய சொல்லலாம் நம்ப ஊரில் இருக்குது நிறைய அதற்கப்புறம் பார்த்தீங்கனா வேலூரில் வந்து அந்த ஃபோர்ட் சிட்டி அடுத்தது வந்து பார்த்தீங்கனா கொடைக்கானலில் வந்து பிரித்தேக்கிங் இந்த மாதிரி நிறைய சுற்றுலா தலங்கள் நம்ப தமிழ் நாட்டில் இருக்குதுன்னே சொல்லலாம் அப்படி பார்க்கும் போது நிறைய சுற்றுலா தலங்களும் இங்கே வந்து போயிட்டு தான் இருக்காங்க நம்ப தமிழ் நாடு சுற்றுலா தலங்கள் அதிகமாகவே இருக்குது